ஹலோ நான் இந்த மாதிரி உங்கள் கிட்டே வந்துட்டு இந்த பொருட்களை வந்து ஆர்டரு செஞ்சுருந்தேன் அதில் வந்து நீங்கள் அனுப்புனதில் சில குறிப்பிட்ட பொருட்களை வந்துட்டு எனக்கு வந்துட்டு வரவே இல்லை நான் வந்து ஆர்டரு செஞ்சது நிறைய பொருட்கள் ஆர்டரு செஞ்சுருந்தேன் அதில் வந்து நீங்கள் அனுப்பிச்சது வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வந்துட்டு மொத்த பில் வந்துட்டு எல்லா பொருட்களுக்கும் சேர்த்தி தான் வாங்கியிருக்கீங்க அந்த காணாமல் போன பொருட்களுக்கு நீங்கள் ஒன்று எனக்கு டெலிவரி பண்ணுங்க இல்லை நான் டெலிவரிக்கு அனுப்பிச்ச பணத்தை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்கு பணத்தை ரி உங்களால் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் உங்கள் கிட்டே இல்லைன்னா தயவு செஞ்சு நான் ஆர்டரு போட்ட அந்த மீதி பொருட்களை வந்து எனக்கு அனுப்புங்க நான் இந்த நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஆர்டரு பண்ண படிவம் அப்புறம் அதுக்கான பேமெண்ட் நடந்த பில்லு இது எல்லாத்தையும் உங்களுக்கு சான்றிதழ்களாக அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் வந்துட்டு எனக்கு நான் ஆர்டரு பண்ண பொருட்களை வந்துட்டு எனக்கே திருப்பி அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் வந்துட்டு உணவகம் வந்துட்டு நல்லபடியாக நடத்துகிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னதுனால் தான் உங்கள் கிட்டே ஆர்டரு செஞ்சேன் இது மாதிரியான தவறுகள் வருங்காலத்தில் வந்து நடக்காமல் தயவு செஞ்சு பார்த்துக்கங்க ஏன்னால் உங்கள் பேர் வந்து ஊருக்குள்ளே வந்து வந் நல்லாயிருக்கு அந்த பேரை வந்து கெடுக்கும் விதமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ நானே வந்து மறுபடியும் உங்கள் உணவகத்தில் ஆர்டரு செய்யணும்னால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ் வந்து வெச்சுருக்கணும் அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு வாங்கின காசுக்கு உண்மையாக நடந்துக்கங்க நன்றி